இந்தியாவில் பிரபல நடனங்கள் என்னன்னனா பரதநாட்டியம் கதகளி குச்சிப்புடி மோகினி ஆட்டம் ஒடிசி அப்புறம் நிறையா இப்போ மார்டன் டான்ஸ்லாம் நிறையா வந்துடுச்சு அதுமாதிரி நிறையா இருக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்புறம் பிரபல டான்ஸர்ஸ்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக வந்து சினிமா சைடில் உள்ளவங்களை தான் தெரியும் நிறைய பேர் தனியாக ப்ரைவேட்டாக நிறையா பேர் இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் சினிமா சைடில் இருக்கிறது வந்து பிரபுதேவா மாதுரி தீக்ஷித் அவங்க அப்புறம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிலேயே இருக்காங்க இளைய தளபதி விஜய் அப்புறம் சாய்த் கபூர் அவரும் பாலிவுட்டில் இருக்கிறவரு தான் அப்புறம் நம்ம தமிழில் இருக்கிறாங்க சோபனா அவங்கள்லாம் வந்து நல்ல பரதநாட்டியம் ஆடுவாங்க சோபனாவோட பரதநாட்டியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா பாத்திருக்கேன் அதுமாரி இளைய தளபதி விஜய் வந்து ஒரு ஒரு படத்துலேயுமே வந்து டான்ஸ் அவ்வளோ நல்லா ஆடுவார் அவரோட எல்லாப் படத்துலேயும் ஒரு சாங்காச்சும் நல்லா டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பிரபுதேவா வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பாப்புலராக ஆகிட்டாரு மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ அவர் பாலிவுட்டு டோலிவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் இருக்கார் பிரபுதேவாவோட டான்ஸ் எங்கே பார்த்தாலுமே இருக்கு சாய்த் கபூர் வந்து ஃபுல்லாக பாலிவுட் தான் ஆனாலும் அவர் நல்ல டான்ஸர் தான் அதுமாரி மாதுரி தீக்ஷித் அவங்களும் பாலிவுட்டில் இருக்கிறவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இலியானா அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் இயர்லியா நல்லா டான்ஸ் பண்ணுறவங்க வந்து சிலம்பரசன் அவரும் இப்போது ஒரு ஆக்டர் தான் அவரும் நல்லா டான்ஸ் பண்ணுவார் அதுமாதிரி நிறைய டான்ஸர்ஸ் இருக்காங்க